தோட்டம் வந்து பூ செடி பூ செடி வச்சோம்னா நமக்கு வந்து ரோஜா செடி ஜம்பங்கி செடி அந்த பூ செடி வச்சோம்னா நல்லா பராமரிப்பு பண்ணிணோம்னா நமக்கு நல்லா தண்ணி இருந்து பராமரிப்பு பண்ணிணோம்னா நல்லா நமக்கு வந்து லாபம் கிடைக்கிது அதே மாரி காய்கனி தோட்டக்கால் பயிறு வந்து வெண்டைக்காய் கத்தரிக்காய் மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா நல்லா செலிப்பாக வளர கூடிய பூமியெங்கும் நம்ம பக்கலாம் இருக்க எங்கள் பக்கம் இருக்கிற பூமி தண்ணி பாய்ச்சி பரமாரிப்பு பண்ணிணாலே நல்லா ஒரு ஒரு வெண்டை செடியை போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஈடுபாடு உண்டு நாங்கள் வந்து சிறப்பாக செய்வோம் அதே மாரி அதில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பருவத்துக்கு தகுந்த மாதிரி உரம் போடணும் அந்த மருந்து அடிக்கணும் அது வச்சோம்னா நல்லா ஒரு நமக்கு விவசாயத்துக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு கை கொடுக்குது எந்த விதமான ஒரு நஷ்டமும் ஏற்படல தோட்டக்கலையில் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுனோம்னா நம்ம சிறப்பாக பண்ணலாம்